இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி நான்கு பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி பத்து பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி எட்டு பன்னிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி ஐந்து பதினான்கு எட்டு இரண்டாயிரத்தி மூன்று